நான் வந்து பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சேன் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் சும்மா வேலை செஞ்சேன் போய் வேலை செஞ்சப்போ அப்போதைக்கு திடீர்னு ஒரு டைமு ஐம்பது ரூவாய்க்கு சொல்லவும் நான் ஐநூறுவாய்க்கு போட்டேன் ஆமா ஐநூறுவாய்க்கு போட்டுப்புட்டேன் மீதி நானூற்றைம்பது ரூபா பெட்ரோல் நான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஓனர் திட்டுவாரே அடிச்சுப்புடுவாரே ஏதாவது சொல்லிடுவாரே அப்டீன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் உடனே கஸ்டமரை கூப்பிட்டு சார் இங்கே வாங்க சார் அப்படீன்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி பார்த்தேன் அதனால் என்னால் முடியல அவர் எனக்கு பெட்ரோல் தான் வேணும் எல்லா பெட்ரோல் ஐம்பது ரூபா பெட்ரோல் இருந்தால் போதும் எனக்கு மீதி பெட்ரோலை அங்கே எடுத்துக்கோ அப்படி அப்படீன்னாரு அந்த கஸ்டமர் நல்ல கஸ்டமர் அந்தமாதிரி கஸ்டமர் இருந்தால் இதுவரைக்கும் இந்த இந்தியாவை யாராலும் அடிச்சிக்க முடியாதுங்க அவர்கிட்ட நான் அப்புறம் சொல்லி அப்புறம் ஓனர்கிட்ட தெரியாமல் அப்படியே நைசாக அப்படியே பொறுமையாக பெட்ரோலு ஓசல்லாம உருவி டக்குனு பெட்ரோல் எடுத்து அதை கேனில் பிடிச்சி பெட்ரோல் மறுபடியும் வேணுங்கிறவங்களுக்கு அதை அப்படியே ஊற்றி விட்டேன் அதுவும் கண் முன்னாடி தான் ஊற்றி விட்டேன் அவங்களுக்கும் அப்படி இல்லை ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க நான் இரநூறுவா பெட்ரோல் ஊற்றிட்டேன் இன்னும் இரநூறுவா இரநூத்தம்பதுரூவா பெட்ரோலை நாங்கள் வண்டி ஓனர் வண்டிக்கே நான் ஊற்றிவிட்டேன் அப்புறம் ஓனர்கிட்ட நானே சொல்லிட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க இப்படிதாங்க வேலையை சமாளிப்பேன் சம்மு வேலை செஞ்சேன் வேலை செஞ்சு தப்பாக ஏதாவது வேலை செஞ்சாலும் டக்குனு ஏதாவது அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் ஆண்டவன் அதுக்குன்னு உனக்கு ஒன்று கொடுத்துருப்பான் சமாளிக்கிறதுக்குன்னு வேற வேற வழி இல்லாமல் எங்கேயும் இருக்காது அதாவது முள்ளை முள்ளால் எடு அந்தமாதிரி தான் தப்பு செஞ்சால் தவறு தப்பு தவறு ரெண்டும் ஒன்றுதான் தவறு எங்கேயாவது செஞ்சால் அதுக்கான பரிகாரம் எங்கேயாவது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் அது நம்மளுக்கு கரெக்டாக அந்த கரெக்டாக செய்யணும் அப்படியே இல்லையா அந்த செக்கெண்டே கூட எனக்கு நம்மளுக்கு அந்த பரிகாரம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு தவறுனா சும்மா சாம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பாட்டில் தள்ளிவிட்டோம் தள்ளிவிட்டோம்னா உடனே எடுத்து வைச்சோன்னா அது நம்ம பரிகாரம் உடனே எடுத்து வைக்காமல் போய்ட்டோனு வெச்சுக்கோங்களேன் அது ரொம்ப தப்பாக போய்ரும்ல அது நீங்கள் எடுத்து தள்ளிவிட்டது தப்பு இல்லை நீங்கள் எடுத்து வைக்காமல் ரிட்டன் போறீங்க பார்த்திங்களா அப்படியே போறீங்க பார்த்திங்களா எடுத்து வைக்காமல் அதுதான் தவறு